எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் தான் அந்த பொன்னியின் செல்வன் கதையை படிக்கும் போது நான் அப்போலாம் எனக்கு புக்கா கிடைக்கல நான் காலேஜ் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தப்ப ஒரு சிஸ்டமில் தான் படித்தேன் அப்போ வந்து படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்றைக்கி வந்து வ ஒர்க்கை முடிச்சுட்டுதான் படிக்க முடியும் கொஞ்சம் படிப்பேன் மறுநாள் கொஞ்சம் வந்து படிப்பேன் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராது அடுத்து அந்த கதையில் என்ன இருக்குது அடுத்து எப்போ போய் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த வேலையை வேகமாக சீக்கிரம் கம்பெனிக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப அந்த சிஸ்டமில் அதை உட்காந்து படிப்பேன் அதை படிச்சு முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒ எதா ஒவ்வொரு பொருளை அழகுப்படுத்தலாம் அப்படின்லாம் இருக்கும் போது அவங்க இயற்கையை அவ்வளோ வர்ணிச்சுருப்பாங்க நிறைய இதில் நான் முன்னாடி படித்த ஸ்டோரிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோ ஆணோ அப்படி தான் அழகுப்படுத்தி நிறைய கதைகள்லாம் படிச்சுருக்கேன் அப்படி படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை அவ்வளோ ரசிக்க முடியுமா அவ்வளோ அழகுப்படுத்தி வ அதை வர்ணிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது இப்படி எல்லா வர்ணிச்சு எழுத முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு படிக்கிறதையே தூண்ட ஆரமிச்சிச்சி அப்போ அதுவும் இல்லாமல் வந்து கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து பார் தீங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள்லாம் செய் நடந்துட்ருக்கும் நம்ம எல்லாத்தையுமே நம்மக் கூடாது அப்படி நம்பி பக்கத்தில் எல்லாத்தையுமே நம்பியும் வாழக் கூடாது ஒரு கட்டத்தில் ஒன்று வந்து நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றதான் செய்யும் சில வே மாற்றங்களை வந்து நம்ம அக்சப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இப்படி மாற்றங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாழ அதுக்கேற்ற மாதிரி வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் நிறைய அந்த கதையில் வந்து உணர முடிஞ்சுச்சு இப்போ பொன்னியின் செல்வன் கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அவ்வளோ வர்ணித்து எழுதிருந்திருப்பாரு ஒரு கதையை இப்படி வர்ணித்து எழுத முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து புரிஞ்சுக்க முடியும் இயற்கையை அவர் சொல்லியிருக்க அந்த ஆறு குளம் அந்த குதிரையை கூட அவ்வளோ வர்ணிச்சுருப்பாரு அப்படி வந்து பா படிக்கும் போது ரொம்ப வந்து இனிமையாக இருந்துச்சு அதாவது கதை படிச்சா நம்ம அவ்வளோ ந அவ்வளோ சுகமாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து அதை வச்சு தான் என்னால் புரிய முடிஞ்சுச்சு